நான் எலெக்ஷன் டைமில் வந்து நான் வந்து நிற்கல எங்கள் வீட்டுக்காரர் வந்து வார்டு மெம்பருக்காக நின்றாரு அந்த டைமெலலாம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு எப்படி சொல்வது அப்படின்னா இவர் வந்து ஓட்டு கேட்க போகிற இடத்தில் எல்லாமே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு தரீங்க எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு அதை தான் கேட்டாங்க நாங்கள் வந்து நேர்மையாக தான் ஓட்டு கேட்கலான்ட்டு போகிறோம் ஓட்டுக் கேட்க போவது பெருசு கிடையாது அவங்க நம்மளுக்கு இருக்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவன் ஜெ எங்களை ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா பேருத்த கூட்டிகிட்டு போய் நிறையா அது மாதிரி பார்டிஸ் கீட்டிஸ்லாம் நிறையா பண்ணிவிட்டு ஆனால் அந்த கஷ்டத்தை நிறையா கொடுத்தாங்க இருந்தாலும் ஓகே நாங்கள் வந்து எங்களால் நேர்மையான முறையில் ஓட்டு கேட்டு ஓட்டு கேட்டு தான் நாங்கள் வந்து எலெக்ஷனில் நின்றோம் எலெக்ஷனில் நின்றதுக்கான ஒரு பலனும் கிடைச்சிது நாங்களும் வந்து நேர்மையாக நின்று ஒரு நல்ல ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவரும் ஜெயித்தாரு ஆனால் அதில் அதில் அதில் ஃபேஸ் பண்ண கஷ்டம் வந்து எப்படி சொல்வதுனா யாராக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருந்தால் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எந்தவொரு பெனிஃபிட்டும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் க கற்றுக்கிட்டாலும் அது இட்ஸ் ஓகே அந்த இது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பயன் கிடைச்சிது அதுக்காக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும்